ஆமாம் சார் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஆ ஓகே சார் ஆ இருக்கு சார் நம்பள்கிட்ட ஒரு மூணு பீஸு ரெடியாகவே இருக்கு இப்போ தான் நாங்கள் இறக்குனோம் டாட்டா சவாரி ஆ ப்ளாக் ஒன்று தான் இருக்கு பாக்கி ரெண்டு ஒயிட்ருக்கு உங்களுக்கு எந்த கலரில் வேணும்

ஆ சொல்லாம் சார் டாட்டா சவாரியின்னு பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு மாடல்லு இப்போ ஏசியிலந்து சரி ஏர் பேக்கு டையரு இந்த இன்ஜின் எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ இது பண்ணியிருக்காங்க முந்தி இருந்த சஃப்பாரிக்கும் இப்போ உள்ள சஃபாரிக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கு ஹலோ அதான் சரின்ட்டு பார்த்திங்கனா வந்து இப்போ இதில் வந்து முந்தி உள்ள சஃபாரியில் வந்து இந்த புஷ் பேக்கு இந்த இது ஸ்ப்ரிங்கு ஷேக்கார்சர்லாம் வந்து சஸ்பன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகருக்கும் இப்போ உள்ளதில் வந்து சஸ்பன்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சி நல்லாவே லக்சூரியாக வந்து இப்போ வச்சிருக்காங்க ரெடி பண்ணி இல்லை இல்லை செவன்னு செவன் பிளஸ் தான் ஒரு ஃபேமிலி போகலாம் நீங்கள் நல்லா இப்போ ஹில்ஸ் எல்லாம் நல்லாவே ஏறும் அதில் இப்போ மைலேஜுன்னு வந்து பார்த்திங்கனா ஸ்டாண்டடாக வந்து டுவல் டூ ஃபிஃப்ட்டின் தரும்ங்க இல்லை இல்லை சஃப்ஃபாரி வந்து எப்போதுமே டீசல் மட்டும் தான் பெட்ரோலில் வரதில்லை மெய்ன்டெய்ன்ஸுன்னு வந்து பார்த்துட்டிங்கனா வந்து டீசல் இன்ஜின் தான் வந்து கம்மியான ஏன்னா இப்போ இருக்கிற பெட்ரோல் வச்சிட்டு மெய்ன்டெய்ன்ஸ் பண்ண முடியாது பெட்ரோல் இன்ஜின்லாம் அதான் இப்போ ஏசி போட்டா டுவல்லு கிடைக்கும் ஏசி போடல்லன்னா டுவல் டூ ஃபிஃப்ட்டின் கிடைக்கும் சார் ஆமாம் ஸ்டாண்டடாக உங்களுக்கு ஃபிஃப்ட்டின் கிடைக்கும் சார் ஏசி போடல்லன்னா ஆமாம் சார் ஆமாம் இப்போ காரோட ரேட்டுன்னு ஆன் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கனா வந்து எயிட் லேக் வருது சார் எயிட் லேக் பிளஸ் இல்லை பிளஸ் ஃபிஃப்ட்டின் தொளசன்ணு ஃபிஃப்ட்டி தொளசன்ணு வந்து இந்த இன்சூரன்ஸு ரோட் டேக்ஸு எல்லாம் வருது சார் மொத்தம் வந்து எயிட் லேக்ஸ் ஃபிஃப்ட்டி தொளசண்ட் வரும் நீங்கள் முன் பணம் வந்து ஒரு டூ லேக்ஸ் கட்டினாலே போதும் எடுத்துக்கலாம் நீங்கள் அது கார்டு வேணா நீங்கள் கையிலே கொடுத்துருங்க ஏன்னா அதில் நிறையா கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு ஏன்னா டேக்ஸ்ஸு பிடிப்பாங்க ஜிஎஸ்டி டேக்ஸ் நிறைய பிடிப்பானோ நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து இங்கே இங்கே வந்து ஸோ ஃபினான்ஸு பேங்க்லாம் இருக்காங்க சார் உங்களுக்கு எது கன்வினியன்ஸ்ஸாக இருக்கோ நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ கட்டலாம் இவ்வளோ இது இன்ட்ரெஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு அவங்க வேரியண்ட் நிறைய வேரியண்ட்டு பேங்க்லாம் அங்கே இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேங்க்கு ஃபைனான்ஸ்க்காரங்க எங்கள் எங்கள் கம்பெனிலே இருக்காங்க ம் அவங் டாக்குமண்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க ரெண்டு ஃபோட்டோ ஆதார் கார்டு பேங்க்கு பாஸ்புக்கு ஜெராக்ஸ் தான் எல்லாம் ஒர்ஜினல் வேணா ஜெராக்ஸ் இருந்தால் போதும் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து போட்டு நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் உடனேமே நம்பள்கிட்ட அவைலபுள்ளாக இருக்கு காரு ப்ளாக் கலர் ஒன்றே ஒன்று

ஆ ஹா ஹா நம்ப ஷோரூம்ல பக்கத்தில் எடம் இருக்கு சர்விஸ் சென்ட்ரு அங்கே பார்த்திங்கனா ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ சர்விஸ் தான் வாட்ரு சர்விஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆயில் சர்விஸு இன்ஜின் சர்விஸு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஆமாம் அதுக்கு நாங்கள் எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல சார் ஆமாம் ம் கண்டிப்பாக சார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவே ஓட்டி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு பிடிச்சா தான் நீங்கள் வாங்க போகறிங்க அதனால் சொல்லிட்டு நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம் ஓகே சார் தேங்க் யூ சார் கண்டிப்பாக வாங்க ஆமாம் ஆமாம் சார் இதான் நம்பரு ஓகே சார் கண்டிப்பாக தேங்க் யூ சார் தேங்க் யூ